நான் வந்து ஒரு வரைபடம் வரைஞ்சு என் பையனுக்கு வந்து ஒரு பிறந்த நாள் அப்போ வாழ்த்து பரிசாக கொடுத்தேன் அது அவனையே வரைஞ்ச மாதிரியும் பக்கத்தில் ஒரு ரோஸ் செடி இருக்கிற மாதிரியும் வரைஞ்சு கொடுத்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்தது அதாவது அப்போ நான் வரைஞ்சு கொடுத்தேன் ஒரு அவனுக்கு ஒரு மூணு வயது இருக்கும்போது நான் வரைஞ்சு கொடுத்தேன் அந்த பரிசு இப்போவும் அதை வந்து அவன் வச்சிருக்குறான் அதையும் பத்திரமா வச்சிருக்குறான் அது வந்து ஒரு உணர்வுப்பூர்வமாக அவனை நினச்சி நினச்சி நான் வரைஞ்சங்காட்டி எனக்கு அது வந்து அது ரொம்ப உணர்வுப்பூர்வமாக இருந்தது வெளியே பரிசு வாங்கி கொடுக்குறக்கும் நாம் வந்து வரைஞ்சு அந்த பர்த்டே அன்னிக்கி கொடுக்குறதுக்கும் மதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அது எனக்காக என் கைப்பட வரைஞ்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இன்னுமே என் பையன் வந்து அது வந்து எங்கள் அம்மா வரைஞ்சது அப்படின்ட்டு அதை வந்து என் நினப்பா வச்சிருக்குறான் இது காலா காலத்துக்கும் அவன் ஃப்ரேம் போட்டு வைக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டிருந்தான்